ஸ் ஆ ஓகே சார் என்னோடய குடும்பம் பார்த்தீங்கன்னா எங்கள் குடு என்னோடய குடும்பத்தில் நாலு பேரு நானும் என்னோடய மூணு குழந்தைங்களும் தான் நான் வந்து சிங்கிள் மதர் தான் ஹஸ்பண்ட் கிடையாது என்ன பெரிய பொண்ணு வந்து ஒரு நல்ல லெவலில் படிச்சுட்டு மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா சேனலில் தமிழ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா செகண்ட் டாட்டர் வந்து அவளுக்கு ஸ்டடிஸ் ரொம்ப நல்லா வரும் இருந்தாலும் அவளுக்கு வந்து இந்த மினியேச்சர் க்ராஃப்ட்டில் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு அவள் மினியேச்சர் க்ராஃப்ட்டு பார்த்து அசந்து போகாதவங்களே இருக்கற மாட்டாங்க அந்தளவுக்கு நுணுக்கமாக அவ்வளோ நல்லா அவள் பண்ணுவா மூணாவது பையன் வந்து இப்போது காலேஜ் ஜாயின் பண்ண போகிறான் அவனுக்கு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு நிறைய மற்ற ஸ்கில்ஸும் இருக்குது ஸ்டடிஸும் நல்லா பண்ணுவான் டான்ஸில் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்குது இப்போது நான் வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அது தான் என்னோடய ஃபேமிலி என்கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் அண்ணேன் அக்கா அண்ணேன் வந்து ஊரில் இருக்காங்க அவங்க ஒரு டூவீலர் ஏஜென்சியில் வேலை பார்த்துட்டு அவங்க ஊரில் இருக்காங்க அவரோடய குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு அவரோடய ஒயிஃப்ஃபு மூணு குழந்தைங்க அக்கா இருக்காங்க அக்கா வந்து ஊரில் வீட்டில் தான் இருக்காங்க அக்கா பசங்க வேலைப் பார்க்கறாங்க மாமா இறந்து போயிட்டார் ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அவரும் ஒரு இதில் லோக்கலில் அங்கே இருக்கிற கம்பெனியில் வேலைப் பார்த்துட்ருக்காங்க அவ்வளோதான்